நான் சின்ன வயதா அதாவது ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு இந்த ரேஞ்சில் இருக்கும் போது எங்களுக்கு வயல்வெளி இருக்குது அதில் கிணறு இருக்குது அப்புறம் எங்கள் அம்மா அப்பா அவங்கள்ல்லாம் தோட்டத்து விவசாயக்காரங்கள் அவங்களோட விவசாய வேலைக்கு போவோம் தோட்டத்துக்கு அப்படி போகையில் எங்களுடைய மோட்டாரு கிணறு இருக்குது அதில் தண்ணி நிறையா இருக்கும் அதை பார்க்கும் போது அந்த வயசில் வந்து ஒரு ஆர்வமாக இருந்தது அதை பயப்படாமல் அதில் குளித்தா பரவாயில்லையேன்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பேன் அப்புறம் எங்கள் அம்மா அப்பா இந்த மாதிரி குளிக்கிறதுக்கு கூட்டுப் போய் அவங்க கையில் பிடிச்சிக்கிட்டு குளிக்கணும்னு சொல்லி குளிக்க வைப்பாங்க அப்போது எனக்கு அப்படியே கரையை பிடிச்சிக்கிட்டு நீந்த தண்ணீரில் நீந்த பழக அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் குளிப்பேன் பிடிப்பேன் இந்த மாதிரி மேலும் காலப்போக்கில் என்னோடய சிஸ்டரும் வேறு இருந்தாங்க அவங்களும் நீச்சல் பழகறதுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பேர் இருவருக்குமே எங்கள் தா எங்கள் அப்பா அம்மா அவங்களோட கட்டுப்பாட்டில் அவங்களோட கை விடாவா அந்த மாதிரி கூட்டிகிட்டு போய் கை விடாவாவே அப்படியே நீந்தி கொண்டுக்கிட்டு போய் அதை தண்ணியில் நீந்த சொல்லுவாங்க அப்புறம் கையை எடுத்துக்குவாங்க அப்போ நீந்துங்க அப்படின்னு விட்டு விடுவாங்க அப்படி நாங்கள் முழுசற மாதிரிக்கி போனோம்னால் கொடனே லபக்குன்னு பிடிச்சிக்குவாங்க அப்புறமாக பிடிச்சி கரைக்கு முதுகுலேயே சுமந்து கொண்டாந்து கரையில் விடுவாங்க அப்புறம் நாங்கள் அதை த தண்ணியெல்லாம் குடித்து தலைக்கு புரை ஏறி இருமிக்கிட்டு கிடப்போம் அது இருந்தாலும் அந்த ஆர்வம் கற்றுக்கிற ஆர்வம் குறையாத இருந்தோம் அப்புறம் நானும் என் தங்கச்சியும் இந்த மாதிரி ஞா சனி ஞாயிறு பள்ளிக்கூடம் விடுமுறை நாட்களில் போய் எங்கள் அம்மா அப்பா கூட போய் கிணத்துல குளிக்கிறதுக்கு எங்கள் அப்பா உறுதுணையாக இருப்பார் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ட வய அப்படியே இப்போ ஏஜ் ஆக ஆக அப்படியே கிணத்துல நீச்சல் பழக ஆரம்பிச்சுட்டோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கற்று நீந்தி நீந்தி பழக ஆரம்பிச்சுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கா நல்லாவே அடிக்க ஆரம்பிச்சுட்டோம் நீச்சல் அதுக்கப்புறம் அப்பய பிடிச்சு நீச்சல் அடிக்க ஆரமித்து ஆரமித்து அதுக்கப்புறம் நண்பர்களோடு அப்படியே சேர்ந்து கூட்டாக போய் நீச்சல் அடிக்கிறதுக்குப் போகிறது அதுவும் சனி ஞாயிறு வாட் தே தேதிகளில் போய் நீச்சல் அடிப்போம் நீச்சல் அடிச்சிப்விட்டு திருப்பிக் காலையில் கிணத்துக்கு நீச்சலுக்கு போனோம்னாக்கால் மதியம் சாப்பாட்டுக்கு கூட வர்றதில்லை அந்தளவுக்கு நீச்சல் நீச்சல் அடிப்போம் குளிப்போம் மதியம் சாப்பாடு கூட என்னென்னு தெரியாமல் போய் தண்ணியில் குதிச்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு கண் தண்ணியில் கண்ணாம்பூச்சி ஆட்டம் அதாவது கண்ணம் போய் ஒளிஞ்சுக்கறது தண்ணிக்குள்ளாரேயே வந்து கண்டுபிடிக்கிறது இந்த மாதிரி வேலைகளெல்லாம் அப்படியே செஞ்சுக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு இருப்போம் அது அந்த இளமை அதாவது அந்த வயசில் வந்து ஒரு உற்சாகமாக ஒரு ஆர்வமாக சனி ஞாயிறு ஆகியிட்டாக்கா தினந்தோறும் குளியலுக்கு ப போய்விட்டு நல்லபடியாக குளிச்சுட்டு விளையாண்டுகிட்டு வருவோம் அதுக்கப்புறம் தொடர்ந்து அதில் இருந்தே அதை கிணத்துல நீந்துகிறதுக்கு நீந்தி தான் குளிக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தோம் எக்காரணத்தை கொண்டும் ஆர்வம் அப்பய பிடிச்சி அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த இது குறையாம நீந்திக் குளிக்க பிடிக்க இது மாதிரிக்கி நாங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம் நீந்துவோம் நல்லா ம க இது தொடு விளையாட்டு வைக்கிறது தண்ணீரில் சுரக்கான் சொல்லிட்டு மேலே உயரத்துல இருந்து கிணத்துக்குள்ளார அப்படியே பா பாஞ்சுக் குதிக்கறது அது மாதிரிக்கி எல்லாம் செய்வோம் நிறையா அப்புறம் பசங்களோடு துரத்தி பிடிச்சி விளையாடுகிறது தண்ணிக்குள்ளாரேயே நீந்தி அதை நீந்தி நீந்தி போய் துரத்தி துரத்தி விளையாண்டுக்கிட்டு தண்ணிக்குள்ளார அனைத்து விளையாட்டையும் விளையாடுவோம் இது வந்து விடுமுறை தினங்களில் எப்போதுமே நாங்கள் செய்வோம் அதனால் பார்த்திங்கன்னாக்கா எங்களுக்கு ஒரு கிணத்துல குளிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயம் நீட்டாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா